ஆமாங்க அரிசி மண்டியில் தாங்க அரிசி மண்டி தாங்க சரிங்க ஒரு மூட்டைங்களா ஒரு மூட்டைனா நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம்குள்ளே வரும் ஆமாம் இல்லை இல்லை அவ் அதுதான் ரேட்டே நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம்குள்ளே வரும் ஆனால் எவ் எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஆ சரிங்க ஜாஸ்தினால் அது நிறைய பேர் அதுதான் வாங்கிகிட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் அதிகமாகி இருக்குது அந்த அரிசி தான் கேட்டுகிட்ருக்காங்க நிறைய பேர் நல்லாயிருக்கு சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் அதிக விலைக்கி போகுது அதனால் உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு சொல்லியிருக்கோங்க கம்மியாக ஆ ஒரு ஆயிரத்து ஐநூறுருவா ஆயிரத்து எட்நூறுருவாய்க்கி ஒரு கம்மியாக கேட்டிங்கன்னால் அந்தளவு கொடுப்போம் இல்லை பெரிய லெவலில் ஆ அப்படியா ஆ சரி எப்போ வரீங்க வந்தீங்கன்னால் பார்க்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுக்கறோம் வரீங்களா ஆ வந்தீங்கன்னால் பார்க்கலாங்க கொஞ்சம் குறைச்சி தரோம் ஒரு ஐம்பது நூறு குறைச்சி கொடுக்கறோம் வாங்க அதுதான் நல்ல விலை போகுது மற்ற அரிசியோட அதுதான் நல்லா இப்போது வாங்கிறாங்க எல்லாேரும்

கொடுக்கறோம் இங்கே கொடுக்கும்போது வாங்க இன்னொரு ரெண்டு மூணு நாளையில் கிடைச்சிரும் அப்போ வரீங்களா இல்லை இப்பவே வரீங்களா வாங்கிறதுக்கு அரிசி ஆ கொடுப்போங்க அப்பவும் கொடுப்போம் எப்போ வந்தாலும் கிடைக்கும் எப்போது வந்தாலும் அந்த ஆஃபரில் கிடைக்கும் கிஃப்ட்டு கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் டெய்லி வாங்கிறவுங்க தானே அதனால் உங்களுக்கு வச்சுருப்போம் வந்து வாங்கிக்கலாம் வந்தீங்கன்னால் அரிசியும் கொஞ்சம் வ ஆ வாங்கிக்கோங்க பழைய அரிசி தாங்க பழைய அரிசி தானே சாப்பாடு நல்லாயிருக்கும் புது அரிசி வந்து கொஞ்சம் குலஞ்ச மாதிரி இருக்கும் பழைய அரிசி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு நல்லா புல புலன்ருக்கும் எல்லாமே அதுக்கு தான் நிறைய பேர் வந்து அதுதான் வாங்கிகிட்டு போகிறாங்க அதுதான் நல்லாயிருக்குது சாப்பாட்டுக்கு ஆ வாங்க வந்தீங்கன்னால் பார்த்து குறைச்சி வாங்கிக்கலாங்க ஆ சரி வாங்க வாங்க